எனக்கு பிடிச்ச பருவம் எதுன்னா ஸ்கூல் டைமில் அந்த பதினொன்று டூ பதினாறு பதினேழு வயசு வரைக்குமே ரொம்பவுமே நல்லா இருந்துது அப்போ ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எப்படின்னா அந்த வயசில் பெரிய பொண்ணு ஆகணும் அடுத்து காலேஜ் போவணும் அடுத்து வேலைக்குப் போவணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துது அந்தப் பருவத்தில் அம்மா என்ன திட்டுனாலும் கோச்சிக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் சடனாக ஒரு கோவம் இருக்கும் ஆனால் அப்படியே ஸ்கூல் போயிட்டோம்னா அதெல்லாம் மாறிரும் அந்த சின்ன வயசு காலத்தில் ஃபிரெண்ட்ஸ் கூட ஒரு ஜாலியாக சிரிச்சிக்கிட்டே வெளியே போய் விளாண்டுக்கிட்டு அந்த கூட்டாஞ்சோறு எல்லாம் ஒன்னாக சேர்ந்து வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுட்டு நல்லா இருக்கும் ஹோம் ஒர்க்கை தவிர வேறு எந்த வேலையுமே இருக்காது அந்த வயசில் ஆனால் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்துது ஆனால் காலேஜ் முடிச்சிவிட்டு இப்போ வேலைக்கெல்லாம் போவும்போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு ஸோ எனக்கு பிடித்த பருவம்னா என்னோட பள்ளிப் பருவம் ரொம்பவுமே எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே பிடிச்ச பருவம்னா பள்ளி பருவமாகதான் இருக்கும்